இப்போ எந்த தமிழ் நியூஸை இந்த மாதிரி நம் நம்ம இதில் வந்து நியூஸ்னு ஓப்பன் பண்ணாலே விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திதான் வந்து பரவலாக கா பார்த்துகிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் ஏன்னா விவசாயி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா உலகளவிலே வந்து எல்லாருக்குமே வந்து அடுத்து அந்த எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக ஆகிடும் ஏன்னா விவசாயிகள் இல்லைனா விவசாயம் நடக்காது விவசாயம் நடக்கலன்னா நமக்கு உணவுப்பொருட்களே கிடைக்காது உணவுப்பொருட்கள் இல்லைனா யாராலையும் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால விவசாயிகள் தற்கொலை அப்படிங்கிறது இது சாதாரண விஷயம் கிடையாது அது எல்லாராலையுமே வந்து நம்மளோட எதிர்காலத்தையே வந்து வந்து பாதிக்ககூடிய ஒரு விஷயம் அதனால கண்டிப்பாக நம்மளோட கவர்மெண்ட் அதுக்காக வந்து ஒரு நல்ல நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு விவசாயிமே நம்மை பாதுகாத்து அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சால் மட்டுந்தான் அவங்களோட தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருக்கும் தற்கொலை அப்படிங்கிறதுலா எதனால நடக்குதுன்னு பார்த்தோன்னா விவசாயிகள் நிறைய வந்து தொகையெல்லாம் வந்து அந்த இதில் போட்டு அவங்க விவசாயத்துக்காக நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணி அவங்க செஞ்சாலுமே நிறைய இயற்கை சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள்ங்கிறது வர்றதா செய்யும் அப்படி வர்றப்போ அவங்களால வந்து அந்த விவசாயம் பண்ண இதை எடுக்க முடியாது அந்த பணம் போட்ட பணத்தை எடுக்க முடியாதப்போ அவங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஆகிடுது அவங்க கடன் வாங்கி பேங்க் இல்லை வெளியிலேயோ கடன் வாங்கி செஞ்சிருக்கிறப்ப அவங்களுக்கு திருப்பி அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதப்போ அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதேபோல் அவங்க விவசாயம் பண்ணுற அந்த ஒரு விவசாயப்பொருட்களுக்கு வந்து சரியான தொகை கிடைக்க மாட்டேங்குது நியாயமான விலை கிடச்சுதுனாலே போதும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் லாபம் இல்லாமல் இந்த மாதிரி நஷ்டம் அடையிறதனாலதான் நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தல்லாம் சரியான முறையில் அணுப்பி அணுகி விவசாயிகள் இதுக்கப்புறம் தற்கொலையே பண்ணிக்காத அளவுக்கு பண்ணனும் அதுதான் வந்து எல்லாரோடைய எதிர்காலத்துக்கும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்